வணக்கம் சார் சார் கேக் ஷாப்புங்களா சார் பர்த் பர்த்டே ஃபங்க்ஷன் கேக் வேணும் சார் இப்போ உங்கக்கிட்டே என்ன ஃப்ளேவர் இருக்குதுங்க சார் ஹனி ஹனி ஓகேங்க சார் இல்லைங்க சார் ஃபோட்டோ ஃபோட்டோ கேக் பண்ணணும் சார் ஃபோட்டோ வைச்சி ம் சரிங்க ம் சரிங்க சார் ப்ரைஸ் சார் ஓகே சார்

ஓகே சார் டூ கேஜி வேணும் சார் ஆ வர சாட்டர்டே மார்னிங் டென் ஓ க்ளாக் வேணும் சார் ம் ஓகேங்க சார்